நாங்கள் வீட்டில் செடிக்கள் பு எங்கள் செடிகள் பூ பூக்கறத்துலேயே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது நாங்களும் பயன்படுத்திக்குவோம் நாங்கள் அதை பயன்படுத்த கோ எங்களுக்கு தேவைப்படுது அது தேவைப்படும்போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பூத்து ப பூ பூ பூக்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அதை நாங்கள் வீட்டுக்கு பயன்படுத்திக்கிறோம் நாங்கள் சா சாமிக்கு பயன்படுத்திக்கிறோம் நாங்களும் வச்சிக்கிறோம் மற்றவுங்களும் கொடுக்கறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ வந்து நாங்கள் வந்து மல்லிகைப்பூச்செடி வச்சிருக்கோம் அது இப்போ தான் கொஞ்சம் மொட்டாகி இருக்குது இன்னும் பூக்க ஆரம்மிக்கல இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப அது நல்லா செடி நல்லா நல்லா தழைஞ்சி வரும்போது நல்லா இருக்குது நல்லா பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது அதை எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்களும் அதை பயன்படுத்திக்கிறோம்